இப்போ வந்து எங்கள் சொந்த ஊர் வந்து இது தொப்பையாங்குளம்னு ஒரு ஊர் ஆனால் நாங்கள் வந்து இங்கே கடலூர் வந்து செட்டிலாயிட்டதுனால் வந்து அங்கே நாங்கள் வந்து எங்கள் அப்பாவுக்கு இங்கே வேலை கிடைச்சதுனால நாங்கள் வந்து இங்கேயே செட்டிலாயிட்டோம் அப்போ சொந்த ஊரில் எப்போயாவது தான் போவோம் அப்போ சின்ன வயசில் வந்து சொந்த ஊருக்குல்லாம் போய் லீவ் நாள்ல்லாம் போய் விளையாடும் போது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அதும் இல்லாமல் வந்து இந்த திருவிழா டையமுலல்லாம் சொந்த ஊர் போய் பாட்டி தாத்தா கூடல்லாம் வந்து இருக்கிறது வந்து ரொம்பவுமே பிடிக்கும் அவங்கல்லாம் நிறையா கட்டுக்கதையல்லாம் சொல்லி வந்து என்னை வந்து தூங்க வைப்பாங்க நைட் சொந்த ஊருக்கு போகிறது சொந்த ஊரில் அதிகமாக வெளியூருக்கு போறதை விட சொந்த ஊருலேயே இருந்து சொந்த ஊருலேயே வாழ்ந்து டைம் ஸ்பென்ட் பண்ணறது தான் வந்து எப்பவுமே மகிழ்ச்சியான ஒன்றா இருக்கும் சொந்த சொந்த ஊரைவுட்டு போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் வந்து வேலை எங்கே கிடைக்கிதோ அங்கே தானே வந்து செட்டில் ஆக முடியும் ஏன்னால் அந்த திருவிழாக்குல்லாம் வரும் போது அங்கே இருக்கிற பங்காளிகள்ல்லாம் பார்த்து பேச ரொம்ப ஒரு மாதிரி சந்தோசமாக இருக்கும்